ஹலோ இது ஓலா ஆட்டோ தானே நான் போன வாரம் உங்கள் ஆட்டோவில் பண்ருட்டிலிருந்து கடலூர் வரைக்கும் போயிருந்தேன் ஆனால் இறங்கும்போது என்னோடய ஃபோனை ஆட்டோலையே விட்டுவிட்டேன் அந்த ஆட்டோக்காரர் பேர் ஆறுமுகம் அவர்கிட்ட இப்போ என்னால் பேச முடியுமா ஃபோன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரா என்னனு கேட்கணும்